பொதுவாக நாங்கள் விலங்குகள் கழிவு என்ன பண்ணுவோம்னா அத எடுத்துட்டு போய்ட்டு ஒரு இடத்துல சேமிச்சிட்டு அதை வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துவோம் எப்படின்னா ஆடு மாடு கோழி இது மூணு கழிவையும் தான் எடுத்து தனி தனியாக அது பண்ணையிலேருந்து எடுத்துட்டு வந்து ஒரு ஒரு ஒரு பள்ளம் நோண்டி அந்த பள்ளத்தில் அந்த கழிவுகளை கொட்டி அது கூட வந்து தழை இந்த வேப்பந்தழை பூசணிந்தழை ஆ ஆவாரந்தழை இந்த தழையெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணால் வந்து அது விவசாயத்துக்கு வந்து நல்ல ஒரு உரமாக அமையும் இயற்கை உரமாக அமையும் இதனால் வந்து விவசாயத்தில் மகசூல் வந்து அதிகமாக பெறும் இப்போ செயற்கை உரம் போடுறத விட இயற்கை உரம் போடுறதால உடம்புக்கு நல்லது அந்த அதில் வர தானியங்கள் வந்து ரொம்ப நல்ல இயற்கை முறையில் இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது எந்த ஒரு தீங்கும் வராது விவசாயத்தில் நல்ல உரமாக்கி அதை விவசாயத்தில் நல்ல ஈல்டு பெறும்